எனக்கு வந்து மேக்கப் போட்டுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானே வந்து எனக்கே மேக்கப் போட்டுக்குவேன் டெய்லியுமே எனக்கே மேக்கப் போட்டுப்பேன் எல்லாேருமே வந்து என்ன இவ்வளோ மேக்கப் போடுறா அவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே நான் வந்து மேக்கப் போட்டுறத நிறுத்த மாட்டேன் ஏன்னால் அதை நான் வந்து ஒரு செல்ஃப் லவ்வாகவே வச்சுருக்கேன் மேக்கப் போடுகிறது அப்படிங்கிறதே யார் என்ன சொன்னால் என்ன நமக்கு பிடிச்சிச்சின்னா நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்குகிடுவேன் அதே மாதிரி என்னோடய பசங்களுக்கு என்னோடய பொண்ணுங்களுக்குமே வந்து நான் மேக்கப்பு போட்டு கொடு போட்டு விடுவேன் அவங்களுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இப்போ தெருவில் ஸ்ட்ரீட்டில் உள்ள பசங்களெலாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதோ ஃபெஸ்ட்டிவல் டைம் அப்படிங்கும் போது என் கிட்டே வந்து அக்கா எனக்கு வந்து மேக்கப் போட்டு விடுங்க ஆண்ட்டி எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஏன் அவங்க வந்து என் கிட்டே கேட்குறாங்க அப்படின்னா இந்த மேக்கப்பில் வந்து எனக்கு ஆர்வம் இருந்தது அப்படிங்கிறதுனால நான் வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் படித்தேன் இங்கே தான் போய்விட்டு மயிலாடுதுறையில் போய் படித்தேன் பியூட்டிஷியன் கோர்ஸ் முடித்ததுக்கு அப்புறமா வந்து நான் வந்து மே அங்கே அப்பப்போது வந்து யாராவது கேட்டாங்க அப்படின்னா கல்யாணத்துக்கெலாம் மேரேஜுக்கு மேக்கப் கேட்டாங்க அப்படின்னா நான் போய் போட்டு விடுவேன் அதே மாரி இந்த ஸ்ட்ரீட்டில் உள்ள பிள்ளைங்களும் வந்து ஆன்வல் டே ஃபெஸ்ட்டிவல் பொங்கல் தீபாவளி அந்த மாதிரி டைமில் வந்து எனக்கு மேக்கப் போட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அவர்களுக்குலாமே மேக்கப் போட்டு விடுவேன் ஆனால் மேக்சிமம் வந்து ஸ்கூ இங்கே இருக்கிற பிள்ளைங்கெளாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் அவங்களுக்கு ஆன்வல் டே அன்னைக்கு ஹேர் ஸ்டைல் போட்டு விட்டேன் ஒரு நாள் அவங்க வந்து ஸ்கூலுக்கு போட்டு போனதுனால் ஸ்கூலில் வந்து அந்த பங்ஷனில் வந்து மிஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்த ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னதுனால் அந்த டீச்சர் வந்து யார் போட்டாங்க ஆன்வல் டே செலிப்ரேஷனுக்கு எல்லாேருக்குமே மேக்கப் பண்ணிவிட்ணும் அதுக்காக ஒரு அமௌண்ட் அவர்களுக்கு கொடுக்கலாம் அவங்கள வர சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி என்னை சொல்லியிருந்தாங்க நானும் வந்து ஸ்கூல் ஃபங்ஷனுக்கு போய்விட்டு ஒரு இருவத்தஞ்சுபேர் ஏன்னால் ஆன்வல் டே ஃபங்ஷனுக்கு வந்துட்டு அவ்வளோ பேர் ரெடி ஆகணும் பசங்கள் பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் இருந்தாங்க பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு எல்லாேருமே வந்து ஸாரீ சுடி மேக்கப்பு ஹேர் ஸ்டைலு அந்த மாதிரியும் பசங்களுக்கு வந்து டிரஸ்ஸு ம மூ மூஞ்சிக்கு வந்து அந்த மேக்கப்பும் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி போட சொல்லியும் கேட்டிருந்தாங்க கோமாளி மாதிரி வேஷம் போட்டவர்களுக்குலாம் அந்த பிளாக் கலரு பிளாக் கலர் அடிக்கிறது இந்த ஹா ஹோஸ் மாதிரி ஹாரர்ஸ் மாதிரி போடுகிறவங்களுக்கு வந்து பேய் மேக்கப் போடுறத்துக்கு வந்து அதுக்கும் வந்து போட்டு விட்டு அந்த பிளட்டு மாதிரி வரதுக்கு பல்லுக்கிட்டெலாம் வந்து அந்த ஒயிட் கலரு பிளட் வரதுக்கு ரெட் கலரு அந்த மாதிரிலாம் போட சொல்லியிருந்தாங்க அது மாதிரியும் போட்டு விட்டேன் எல்லாேருமே வந்து சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க அதே மாரி அன்னைக்கு ஃபோட்டோ எடுத்துவிட்டு மற்ற ஆன்வல் டே ஃபங்ஷனுக்கு வச்சுருக்கிற மாதிரியே இவர்களும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாங்க என்னை அந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்காக கூப்பிட்ருந்தாங்க நான் போய் பார்க்கும் போது எல்லா ஃபோட்டோவுமே சூப்பராக இருந்தது அங்கே உள்ள மிஸ்ஸு டீச்சர்ஸ்செலாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கு நாங்களாக மேக்கப் போட்டிருந்தா கூட இந்த ஃபோட்டோஸ் நல்லா வந்திருக்குமா என்னென்னு தெரில இந்த மேக்கப் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி ஸ்ட்ரீட்டில் உள்ள பிள்ளைங்கெளாம் வந்து இந்த மாதிரி இந்த அது மாதிரி ஆண்ட்டி போட்டிருந்த மேக்கப் நல்லா இருந்தது எங்கள் ஸ்கூல் டீச்சரெலாம் கூப்பிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க இங்கே உள்ள அவங்க அந்த பசங்களோடய பேரண்ட்ஸும் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கியேம்மா நல்லா இருந்தது ஃபோட்டோஸ்சில் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாேருமே வந்து பாராட்டினாங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து ஒருத்த ஒருத்தவங்களும் ஒரு ஒருவாட்டி மோட்டிவேஷன் பண்ணும் போது எனக்கு வந்து இன்னும் மேக்கப் சென்ஸை வளர்த்துக்கணும் இன்னும் நல்ல மேக்கப் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வமும் எனக்கு வந்தது இப்பவுமே வந்து நான் ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டே இருப்பேன் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் எனக்கு என்னெலாம் வந்து வரைஞ்சி பார்ப்பேன் இந்த மாதிரி ஐஸ் ஐ மேக்கப் போட்டால் எப்படி இருக்கும் லிப்புக்கு இப்படி இந்த மாதிரி போட்டு லிப்ஸ்டிக் போட்டால் எப்படிருக்கும் அப்படின்னா ஒரு நான் ஆர்ட் மாதிரி அப்படியே போட்டு பார்ப்பேன் எனக்கு கொஞ்சம் வரைகிறதுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே அதெல்லாம் வந்து போட்டு போட்டு பார்ப்பேன் என்னென்னக்கு மேக்கப் போடணும் அப்படிங்கிற புக் ஆகாத டேட்டை நானே வாண்ட்டடாக யாருகிட்டையாவது கேட்டு புக் பண்ணிப்பேன் ஏன்னால் அந்த டேயில் சும்மா தான் இருக்கோம் யாருக்காவது மேக்கப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து எனக்கு மேக்கப் போடுகிறதுல வந்து ஆர்வமாக இருக்கும் டெய்லியுமே என்னோடய பொண்ணுங்களுக்கு வந்து நான் மேக்கப் போட்டு தான் ஸ்கூலுக்கே ஸ்கூலுக்கு காலேஜுக்குமே வந்து அனுப்பி விடுவேன் ஹேர் ஸ்டைலு சும்மா ஏ ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு கூட ஹேர் ஸ்டைல் கிடையாது என் பொண்ணு காலேஜ் போகிறா அப்படிங்கிறதுனால அவளுக்கு டெய்லியுமே வந்து ஒரு ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து நான் பண்ணிவிட்டு தான் அனுப்புவனே சப்போஸ் நான் இல்லை அப்படின்னா வெளியே போனால்கூட என்ன இன்னிக்கு மே காலேஜ்லெலாம் கேட்பாங்களாம் என்ன இன்னிக்கு உங்கள் அம்மா இல்லையா நீ ஏன் இன்னிக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு டிஃப்ரண்ட்டாகவே வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணி நான் அப்படியே காமிக்கணும்னு நினப்பேன் அது அந்த மாதிரியே வந்து எனக்கு மேக்கப்பில் வந்து ரொம்ப ஆர்வம் வந்து அதிகமாகிடுச்சு இப்போ வரைக்குமே அந்த ஆர்வம் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கே தவிர இன்னும் குறையவே இல்லை எனக்கு